கலை கண்காட்சிகள் என்பது நம்ம கிருஷ்ணகிரியில் மாங்கனி கண்காட்சியை நடத்துவார்கள் அதில் பல விதமான மாங்கனிகள் வந்து வைக்கப்படும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே பல பெயர்கள் பேல் பல பேர்கள் உள்ள மாங்கனிகள் இருக்கும் அதே சமயத்தில் அங்கே கண்காட்சிகள் விளை விளையாட்டுக் விளையாடுவதற்காக வேண்டி குழந்தைகளுக்கு பசங்களுக்கு இந்த ஊஞ்சல்கள் எல்லாமே இருக்கும் ஒரு என்டர்டைமெண்ட் நல்லா இருக்கும் வருடம் வருடம் இந்த கிருஷ்ணகிரியில் நடத்துவார்கள் அரசாங்கம் மூலிமா நடத்துகிறார்கள் அது நம்ம கிருஷ்ணகிரி ஊர் மக்களுக்காக வேண்டி அது ஒரு விருப்பமான ஒன்றாக உள்ளது நல்லாவும் இருக்கிறது